எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருக்குது நிறையா கிளி பறவை மயில் புறா இது எல்லாம் வரும் குருவி வரும் குருவி வரதுக்கு வந்து நாங்கள் பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி அது கூடாட்டம் செஞ்சு வைக்கபில்லெல்லாம் போட்டு வைப்போம் அது வந்து நாம் போட்ட வைக்கப்பில்லை எடுத்து வெச்சிட்டு ஓ நம்மளுக்கு இது ஒரு கூடு அப்படின்னு நெனச்சிட்டு அது தானாக வைக்கப்பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேகரிச்சு அதுக்கான கூடு அது அழகாக ரெடி பண்ணும் நாங்கள் அதை பார்த்து ரசிப்போம் அதுக்கு பக்கத்திலியே தீனி ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி தீனி பச்சரிசி அல்லது சோளம் கம்பு சாப்பாடு கூட சாப்பிடும் தண்ணியும் பக்கத்தில் வைச்சிருவோம் அது குடிச்சுட்டு இங்கேயே குஞ்சு பொறிச்சு அது குஞ்செல்லாம் பெருசான கடைசில அது பாட்டுக்கு போயிடும் மறுபடியும் மறுபடியும் ரிட்டன் அது வேறொரு வந்து அடைக்காத்து குஞ்சு பொறிக்கும் கிளிகளும் அப்படிதான் கிளிகளுக்கு வந்து தென்னை மரத்தில் கூடிருக்கும் நாங்கள் அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து தானியங்களை போட்டுவிட்ருவோம் மயிலும் வரும் அப்பப்போ மயில் வரும் மயிலுக்கு கம்பு சோளம் ராகி எல்லாம் வைச்சிருவோம் அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஓடையாட்டிருக்கும் அந்த ஓடையில் கொஞ்சம் தண்ணி எப்பவுமே விட்டு வைச்சிருப்போம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு போய்டும்